ஆம் நீச்சலை கற்க சென்ற போது ஒரு குளத்தில் நான் நீச்சல் கற்க போயிருந்தேன் அப்போது நீச்சல் அடிக்க அடித்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒருவர் இப்ப குளித்து குளிக்க வந்திருந்தார் அவர் நீச்சல் தெரியாதவர் ஆனால் கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு ஆர்வத்தில் குதித்து நீச்சல் அடிக்க தொடங்கினார் பின்பு அவர் நீச்சல் அடிக்க தெரியாமல் தண்ணீருக்குள் முந்தி மூழ்கிவிட்டார் உடனே அங்கு சென்று அவரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவரை கரம் பு அவர் கைகளை பிடித்து முடி அவர் முடியை பிடித்து இழுத்து அவரை கரை சேர்த்தேன் அதற்கு இப்போ அதன் பின்பு அவருக்கு இப்படி தான் நீச்சல் அடிக்க வேண்டும் இடது கை வலது கை இரண்டும் கால்களை இரண்டும் தவளை போல்

பொறுமை மெதுவாக பறவைகள் இறக்கையை விரித்து பறப்பது போல தண்ணீருக்குள் இரண்டு கைகளையும் மெதுவாக கைகளையும் கால்களையும் ஒரே அளவாக கைகளை அசைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன் பின்பு ஓரளவுக்கு அவர் அவருக்கு நீச்சல் கற்றுக்கொடுக்க படிப்படியாக கற்றுக்கொடுத்தேன் பின்பு அவர் நன்றாக கற்றுக்கொண்டார் ஒரு நாள் நான் என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நான் தனியாக குளிக்கச் சென்றேன் எனக்கு க எனக்கு நீச்சல் வந்து எனக்கு தெரியாது ஃப முதன் முறையாக நீச்சலை கற்றுக்கொள்ளும் போது நான் என்னையே எனக்கு தெரியாமல் ஒரு புது ஒரு குழிக்குள் மாட்டிக்கொண்டேன் அங்கு என்னால் எழுந்து எழுங்க முடியவில்லை உள்ளே தண்ணியை குடித்து குடித்து என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கடினமான அந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறி அடித்து சொன்னேன் அப்போது ஒரு ஒருவர் என்னை பார்த்து உடனே வந்து இதோ உதவி செய்கிறேன் என்று ஓடியாந்து என்னை இழுத்து கரை சேர்த்தார்கள் அது என்னால் மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவமாக இருந்தது அதை இந்த தருணத்தில் சொல்லுகிறேன் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிக்கேன்